சவன்த்து வரைக்கும் படிச்சேங்க சவன்த்துக்கு மேல் என்னால் படிக்க வைக்க முடியல என்னுடைய சூழ்நிலை வந்து அப்போ ரொம்ப வறட்சியாக இருந்ததினால எனக்கு படிக்க வைக்க முடியலங்க நான் வந்து வெகுநாளாக மளிகைக்கடையில் கொஞ்சம் நாள் இருந்தேங்க கார் டிரைவிங்கில் கொஞ்சம் நாள் இருந்தேங்க லாரிக்கும் போயிருந்தேங்க அதுபோக இங்கே ஸுகர்ஸுக்காக எரிசாராயம் லாரிக்கு கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிருந்தேங்க என்னுடய வாழ்க்கை வந்து ஒரு இருபது இருபத்தோரு வருஷம் அப்படியே வெளியவே ஓடிடுச்சிங்க அதுக்கு பிற்பாடு தான் அதுக்கு பிற்பாடு திரும்ப ஒரு கடை வைக்கலாம்னு சொல்லி ஒரு கடை வைச்சங்க கடை வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஆயிடுச்சுங்க நாற்பது வருஷத்தில் என்ன அப்படின்னாங்க சைக்கிள் வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷம் நல்லா பயங்கரமான மூவிங்க எண்பது சைக்கிள் தொண்ணுறு சைக்கிள் வாடகைக்கு விட்டு நல்ல பயங்கரமான ஆளுக்கு ஒரு நாலஞ்சு ஆளுக்கு வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தேங்க அப்புறம் நாளடைவில வந்து பைக்குகள்லாம் வர ஆரம்மிச்சதுனால சைக்கிள் வந்து உங்களுக்கு அதிகமான வழிக்கு ஓட்டமில்லைங்க திரும்ப என்ன பண்ணிணோம் சரி நம்ம சைக்கிள் நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று போட்டங்க ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று போட்டு என்ன ஆச்சு ஒரு வருஷத்துலேயே மறுபடி அந்த மிஷின் வந்து ஃபால்ட்டாகி அது பணம் கட்ட முடியாமல் வீடெல்லாம் சேல்ஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கான அமௌண்ட்டை கட்டிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே மறுபடியும் திரும்ப சைக்கிள் கடைலேயே இருந்தேங்க திரும்ப கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆச்சு சரி மிஷின் தான் மாற்றி பார்க்கலான்னு சொல்லி போட்டு மறுபடி டிஜிட்டல் மாடல் மிஷின் ஒன்று வாங்குனேங்க அந்த டிஜிட்டல் மாடல் மிஷின் ஒரு மூணு நாலு மிஷின் வாங்கி இப்போ வந்து இன்னைக்கு நல்லா எதிர் பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஓட்டம்ங்க இன்னைக்கு வந்து சைக்கிள் ஸ்பேர்ஸ்ன்னு அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வந்து நல்லா மூவிங் ஆகுதுங்க நான் இந்தளவுக்கு ஓடும்னு நெனைச்சி பார்க்க முடியாது இந்தளவுக்கு ஆவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து வீடெல்லாம் வாங்கிங்க நல்லா கட்டி பையன் பிள்ளைங்க எல்லோருமே இருக்காங்க நல்லா இம்ப்ரூமெண்ட் ஆகிட்டங்க இது வந்து எனக்கு வந்து நெனைச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான சாதனைங்க